இப்போது வந்து மீன் பிடி தொழில்லாம் போகிறாங்க அப்படிங்கன்னா எங்களுக்கு வலை வேணும் வலை அது தொழில் தொழில்நுட்பத்துக்கு வேண்டியது படகு மற்ற பொருளெல்லாம் அரசாங்கம் உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது போக இந்த உள்ளே போகும்போது ஒரு சின்ன கருவிகள்லாம் வேணும் சிக்னல் சிக்னல் காம்மிச்சதுன்னா உங்களுக்கு கடலில் எதோ ஆனால் புயலோ ஏதாவது வந்தால் அது பாதிக்காத அளவுக்கு ஏதாவது உதவி அந்த உதவி வேணும் அரசாங்கத்தால் இது ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உள்ளே கடலுக்குள்ளே போகும் போது எங்களுக்கு எல்லா பொருளும் வேணும் வலை கிலையெல்லாம் வேணும் இதை மானிய விலையில கொடுத்தாலும் சரி அரசாங்கமே உதவி செஞ்சாலும் சரி எப்படி வேணுனா செஞ்சு செய்யலாம் நீங்கள் சரிங்களா அது ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது போக வலையில் இப்போ கூட போகும்போது வலை வேணும் பூராமே மறுபடியும் அதேதான் நான் சொல்லிட்டு இருக்க முடியும் வேறு என்ன செய்கிறது